என்னோடய காலேஜ் லைஃப் அப்பறம் ஒர்க் லைஃப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காலேஜு வந்து சிதம்பரத்தில் படித்தேன் வந்து எங்கூரிலருந்து எங்கள் சிதம்பரம் வந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் என்னால் டெய்லியும் போய்ட்டு வரத்துக்கு ரொம்ப லேட்டாச்சு அதனால வந்து நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ட்ரெயின்லேயும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஹாஸ்டல்லிலேயுமே தான் இருந்து படித்தேன் என்னோடய லைஃப் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது நான் எக்ஸாம்ஸெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹாஸ்டலில் இருந்து ரொம்ப பசங்களோடு பேசிகிட்டு விளாண்டுட்ருக்குங்கனால வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துவிட்டு படிச்சிட்டு ட்ரெயினில் போகும்போது ஃப்ரீயாகவே படிச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஜாலியாக அப்டேயே படிச்சிகிட்டு காத்றோட்டமா படிச்சிக்கிட்டு போவேன் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி காலேஜுலேயும் வந்து பிரின்சிபல் மேடம் எல்லோருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகுவாங்க அந்த காலேஜில் அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ட ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஜாலியாகவே ஒர்க் பண்ணுவோம் சிஇஓ அந்தமாதிரி எல்லோருமே யார் வந்தாலுமே மேனேஜர் அந்த மாதிரி எல்லோருமே வந்து ஓரளவுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாமே புரிஞ்சு தான் வந்து ஒர்க் எல்லாமே கொடுப்பாங்க நம்மளால முடியாது அப்படிங்கிறப்பட்சத்து அளவுக்கெலாம் வந்து ஒர்க் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிணோம் அங்கே வந்து பார்த்தீங்னா ப்ராஜெக்ட்டெலாம் வந்து அங்கே நிறையா வந்துட்டிருந்துச்சி இடையில என்னாச்சு அப்படின்னா இந்த கொரோனா டைம் வந்ததில் இருந்து ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்டாப்பாக ஆரமிச்சிடுச்சு ஏன்னா எல்லாமே ஃபாரின்லேருந்து வரது அந்த மாதிரி வ வர ப்ராஜெக்ட் தான் எடுந்திருந்தோம் அங்கே ஃபாரின்லேயுமே அந்த மாதிரி இருந்ததினால வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவும் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணிடாங்கன்னா ஆளுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்மிச்சிட்டாங்க இப்பதைக்கு ஒர்க் இல்லை அதுவும் அவங்க கஷ்டப்பட கூடாது அப்படின் சொல்லிவிட்டு இப்போதைக்கு ஒர்க் இல்லை ஒர்க்கு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் அப்படின் சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒருத்தவங்களாகவே வந்து அப்படியே லெஃப்ட் பண்ணாங்க ஆஃபீஸில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு அவங்க வந்து ரொம்ப என்ன டிஎல்லாக இருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு கீழே உள்ளவங்களை வந்து மட்டும் ஆப்ரேட்ரை மட்டும் லெப்ட் பண்ணாங்க அப்புறமா அதுக்கப்புறமும் கொரோனாவில் வந்து எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படின்னா ரொம்பவும் டைம் இருக்காது ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி இருந்துச்சு ஏன்னால் அதுக்கான அப்ளிகேஷனெலாம் இன்ஸ்டால் பண்ணனும் அப்பறம் எப்படின்ட்டு அப்ளிகே மீட்டிங் போட்டு கன்சல் பண்ணனும் இப்போ டேரெக்டாக ஆஃபீஸ்லேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே அப்டேயே பார்த்து ஒருத்தரை ஒருத்தவங்க மாற்றி மாற்றி இப்படியே சொல்லிக்கலாம் நமக்கு வந் நம்மளோடய ஹெட்டு வந்து நமக்கே சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது என்னென்னா ஒரு ஒரு டைமும் கால் பண்ணி கேட்கணும் இப்போது பத்து பேர் இருக்காங்கன்னால் பத்து பேரையும் ஆஃபீஸ்னால் ஒரே எடத்துலேயே உக்கார வெச்சு சொல்லிக் கொடுத்துருவாங்க இது எ இது இப்படி பண்ணனும் அப்படின்னுட்டு ஆனால் வந்து பத்து பேரும் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறனால ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணி ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கும் மீட் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கு ரொம்பல்லாம் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்தமாரி ஒரு ஒரு டைம் கால் பண்ணி நாங்கள் வந்து கேட்டு டவுட் கிளியர் பண்ணி கரெக்டாக கியூசியாக வந்து ஃபைலை கொடுத்தோம் அதெலாம் வந்து ஆஃபீஸில் வந்து கொரோனா டைமில் இதெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்பறம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமும் ரெகுலராக ஆஃபீஸ் போக ஆரம்மிச்சிட்டோம் அதுக்கப்புறமும் ஈஸியாக இருந்தது சம் டைம்ஸ் நம்மளை ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கு போக முடியல இந்த மழை டைம் அந்த மாதிரி டைமெலாம் கூட நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின் சொல்லி நமக்கு வந்து சிஸ்டம்மும் நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்தாங்க